ஆரோக்கியமாக நம்ம வாழ்க்கை வாழ்கிறத்துக்கு விளையாட்டு வந்து ரொம்ப அவசியமாக தான் இருக்கும் விளையாட்டு அப்படினாலே குழந்தைகள் எல்லோருக்குமே பிடிக்குந்தான் அதனால விளையாடுறது வந்து நம்ம ஆரோக்கியமாக உடல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும் அப்போலாம் எல்லா பிள்ளங்களும் வந்து விளையாடுவாங்க எப்படினா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஸ்கூல் பிடி ஹவர் விளாட்றது ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடன வீட்டில் உள்ள ஊரில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளாட்றது இப்படிலா விளையாண்டுட்டுதான் இருந்தாங்க அதலாம் வந்து அப்போ வந்து நிறையா விளையாட்டு ஓடுறது குதிக்கிறது இந்தமாதிரி நிறையா வேலை விளையாட்டுலாம் பண்ணுறதுனால உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள பசங்களாம் அப்டில்லாம் இல்லை இப்போ உள்ள பசங்களாம் ஸ்கூல் போய்ட்டு வீட்டுக்கு வந்தோடனேயே எப்படா ஃபோன் எடுப்போம் டிவியை பார்க்கலாம் அப்படின்னுதான் வராங்க ஃபோன் எடுத்து ஃபோன் யூஸ் பண்ணுறது அதுக்கப்றம் ஃபோனில் உள்ள கேமை விளாட்றது ஃபோனில் நிறைய கேம்ஸ் இருக்கு பிளே ஸ்டோரில் போய் ஏற்றி அந்த கேமை விளாண்டுட்டு இருக்கிறது அப்பறம் டிவியை வச்சு டிவியில் வந்து இந்த கேம் இதை பார்த்துகிட்டு கேம்ஸு அவங்க விளாடாம டிவியில் போடுற அந்த கேம் கிரிக்கெட்டு இந்தமாதிரி பொம்மை சேனல் இதுமாதிரி அந்த பிள்ளைங்க விளாட்றத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இப்போது உள்ள பிள்ளைங்களாம் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளில விட்டு விளையாட விட்டால் தான் உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல விளையாடுறதுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் உடம்பு உடம்பு வந்து நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து விளையாட்டு ஒரு காரணோந்தான் நல்லா விளையாண்டா நல்லா இருக்கலாம் பாரதியாரே சொல்லி இருக்கார் இல்லையா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே பாட்டிலே சொல்லி இருக்கார் அவரே அதனால அப்போ உள்ள கவிஞர்கள் எல்லோருமே சொல்லியிருக்காங்க விளையாடுறதுலாம் நல்லது தான் விளையாட்டு அப்படின்னாலே இப்போ வந்து நம்ம விளையாடுறது நிறைய இருக்குது அதலாம் விளையாண்டா நமக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இருக்கலாம் இப்போது உள்ள குழந்தைங்கள்லாம் அதை பயன்படுத்திகிட்டால் நல்லா இருக்கும்